விவசாயிங்களுக்கு வந்து ஆ கொ அதாவது அதிகம் கவுர்மெண்ட் வந்து ரொம்ப ஆதரவு தர்றாங்க இந்த இதை இப்போ அதிகம் இவ்வளோ நாள் வந்து விவசாயத்தை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து விவசாயத்தை மேம்படுத்தணும்னு நிறையா ஆதரவு கொடுக்குறாங்க விவசாயிங்களுக்கு மானியம் வகையில் டிராக்ட்ரு அதாவது மானிய விவசாயத்துக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அனைத்துப் பொருள்களையுமே மானிய விலையில் கொடுக்குறாங்க அப்புறோம் வாடகைக்கும் கொடுக்குறாங்க அதாவது என்ன எடுத்து இப்போ ம மாட்டு மாட்டுத்தீவனம் அறுக்கிற மிஷின்லிருந்து களை எடுக்கிற மிஷின் வரைக்கும் எல்லாமே மானியத்துலையும் கொடுக்குறாங்க ம அதாவது வாடகைக்கும் கொடுக்குறாங்க மே அதிகமாக இதில் வந்து இப்போ மகளிர் இதில் மூலயுமா நிறையா உதவி செய்கிறாங்க தகவல் தேவையினால் வேளாண்மைத்துறையை போய் கேட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அரசாங்கம் மூலயுமா இப்போ விவசாயத்துக்கு வந்து நிறைய கு நெல் குடோன்லேருந்து எல்லாமே அவங்க கிடங்கு வெச்சு அதுக்கும் நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டு போய் அடுக்கி வைக்கிற அளவுக்கும் நமக்கு பண்ணிக் கொடுக்குறாங்க இன்னும் விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நம்ம வந்து அரசாங்கத்துகிட்ட கேட்டு வாங்கிக்கிலாம் ஏதாவுது தெரியலை அப்படின்னா நமக்கு ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா வேளாண்மைத்துறையில் இருக்கிறவுங்க அதாவது அந்தந்த பகுதியில் இருக்கிறவுங்க இப்போ அதிகமாக அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து பண்ணிக் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிலாம்